ஹலோ யெஸ் மேம் ஹெச்ஆர் தான் பேசுறேங்க மேடம் குட் மார்னிங் சொல்லுங்கள் ம் யெஸ் மேடம் மேடம் இருக்காங்க மேடம் நான் நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி நம்ம பேப்பரில் கொடுத்துருந்தோம் அதை பார்த்துட்டு ரெஸ்யூம்ஸ் எல்லாம் நிறைய கலெக்ட் ஆயிருக்கு மேடம் ஒவ்வொன்னாக வெரிஃபை பண்ணிகிட்டு இருக்கேன் வித் இன் ஒன் வீக் ஆயிடுங்க ஓகே மேடம்

ஓகே மேடம் நான் பிஜி கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த இன்டர்வியூக்கு கூப்பிட்ருந்தேங்க இப்போ என்னுடைய டீமை வச்சு தான் நான் எஸ்டர்டே வந்து கூட நான் இன்ட்ர்வியூ கண்டெக்ட் பண்ணோங்க பட்டு அவங்க வந்து அந்த எதிர்பார்க்கக்கூடிய கரெக்டான பர்சன் வந்து இன்னும் சரியாக நமக்கு அமையிலைங்க பட்டு அவங்க வந்து என்னென்னா க்வாலிஃபிகேஷன் இருந்தாலுமே அவன் எடுத்துருக்கூடிய எதிர்பார்க்ககூடிய சாலரி பேக்கேஜ் வந்து நம்மளால் கொடுக்க முடியிலைங்க அண்டு கம்பெனியில கொஞ்சம் நாள் சேர்ந்துட்டாங்கனா மேடம் இல்லை ஆஃப் டே கம்ப்ளீட் சொல்லுங்கள் மேடம் சொல்லுங்கள் கண்டிப்பாக மேடம் மேடம் அந்த மாதிரி என்னான்னு தெரில பட் நான் வெரிஃபை பண்ணுறேன் மேடம் பட்டு வந்து ஃப்ரெஷ்ஷர் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா ஸ்கேல் வைஸ் பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் பேக்கேஜ் கம்மியாக இருக்கும் பட்டு அவங்களும் வந்து நியூ ஜாயினிங் அப்படிங்க போது ஃப்ரெஷ்ஷர்ஸு அப்படிங்க போது நல்ல டெடிகேட்டாக ஒர்க் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு மாதிரி தான் இன்னைக்கு கம்பெனியில பேசிகிட்டு இருந்தோம் மேடம் ஓகே மேடம் மேடம் இது மேடம் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க பட்டு வந்து நம்ப ஒரு நார்ம்ஸ் வச்சுருக்கோம் மேடம் ஸ்கேல் பேஸிக் தான் நம்ப வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம் பட் அது ரெக்யூர்மெண்ட் வந்து நான் கலெக்ட் பண்ணிகிட்டு தான் மேடம் இருக்கேன் ஒ ஒன் ஆர் டூ டேஸில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் முடிச்சு கொடுத்துட்றேன் மேடம் இன்கேஸ் அது முடியலன்னா கூட நீங்கள் சொன்ன மாதிரி இன்டென்ட்டாக யாராவது போட்டுக்கூட நம்ப பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாங்க அது டேட் எப்போ மேடம் நான் இ எண்ட் ஆஃப் தி டேட் எப்போ மேடம் சொல்லுங்கள்

ஓகே மேடம் ஓகே மேடம் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் ஓகே மேடம் ஓகே மேடம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் மேடம் நான் மே பி ஒரு இன்னைக்கு ஈவினிங் கூட உங்களுக்கு என்னென்னு ரிப்போர்ட் பண்ணிடுறேன் மேடம் ஓகே மேடம் தேங்க் யூ மேடம் தேங்க் யூ மேடம் தேங்க் யூ மேடம்